ஹலோ ஆ சொல்லுங்கள் நீங்கள் ஆமாம் சூர்யாதான் நீங்கள் யார்

ஆ சரி ஆ எந்த இடம்னு சொல்லுங்கள் எந்த ஊர் எத்தனை மணிக்கு வரணும் ஆ நைட்டு எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க சரி ஆ

ஆ இந்து கல்யாணமாக கிறிஸ்டின் கல்யாணமா ஆ சரி சரி ஆ சரி

ஆ சரி எடுத்திடுவோம் ஆ ஆ ஆ ஆ சரி சே ரெண்டு ரோல் எப்படியும் ஓடும் நீங்கள் வந்து நாங்கள் கணக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறத வச்சுதான் நாங்கள் கணக்கு பண்ண முடியும் இத்தனை ரோல் ஓடுது அப்படின் சொல்லிட்டுதான் நாங்கள் கணக்கு பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ இவ்வளோன்னு சொல்ல முடியும் அதுக்கு முந்தி நம்ம கல்யாணத்துக்கு எடுத்து முடித்த பிந்தி அதில் நீங்கள் வந்து யார் யார் ஃபோட்டோ வேணும் நீங்கள் இது பண்ணுவீங்க எல்லாமே இருக்குதுல்ல அதில் ஆ அதனால நாங்கள் அதை பார்த்து ரேட்டு சொல்லுவோம் ஆமாம்

அவுட் ரோட்ஸ்லலாம் எடுக்கணுமா அவுட் ரோட்ஸ்லலாம்

ஆ ஆ ஆ சரி சரி நல்லா பண்ணி தத்துட்றோம் ஆ அட்வான்ஸ்ஸு முதல்ல ஒரு ஐ ஐயாயருபா தந்துடுங்க முதல்ல அட்வான்ஸ்ஸு ம் ஆமாம்

அது நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்களே கூப்பிடுவோம் நாங்கள் எடுத்துகிட்டு போன பிந்தி நாங்களே கூப்பிடுவோம் ஆனால் உடனே கிடைக்காதுல அது கொஞ்சம் டைம் தேவை வேணும் எங்களுக்கு அதனால நாங்கள் உடனே போய் ஒரு ரெண்டு மூணுநாள் கழிச்சி அப்படி நாங்கள் கூப்பிடுவோம் அப்போ நீங்கள் வாங்க வந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அந்த ஃபோட்டோவில இதெது வேணும் இதெலாம் பண்ணி இது தி இதெலாம் க்ளியர் பண்ணும் முக்கியமானதை நீங்கள் சொல்லுவீங்க அதனாலதான் நாங்கள் ரேட்டை அதுக்கு தகுந்தமாரி நாங்கள் அந்த இப்போது ஆல்பம் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும்

அவ்வளோதான் ஆ சேரி நாங்கள் நல்லா பண்ணி தந்திருவோம் ஆ நாங்கள் எல்லாமே டிசைன்லாம் நாங்கள் இப்போம்லாம் எல்லா இதுக்குமே நாங்கள் புது புது டிசைன் தான் போட்டிருக்கோம் நாங்கள் டிசைன் வச்சிருக்கோம் இல்லை உங்களுக்கும் நாங்கள் அந்த டிசைனை காமிப்போம் நீங்கள் அதை பார்த்துக்கூட நீங்கள் சொல்லலாம் நாங்கள் அந்த இந்த டிசைன் பண்ணி தரோம் நீங்கள் சொன்னிங்கன்னால் நாங்கள் இப்போலாம் அந்த காலெண்ட்ரில் நாங்கள் வரமாதிரி ஃபோட்டோஸ் அந்தமாதிரிலாம் வச்சிருக்கோம் எத்தனையாவது வருசத்தில் கல்யாணம் முடிஞ்சதெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அது காலெண்ட்ரிலே நீங்கள் வருசத்தை பார்த்துக்கலாம் மாசத்தை பார்த்துக்கலாம் அதனால நாங்கள் காலெண்டருல பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் ச வீடியோவெலாம் எடுக்கக்குள்ள பென்ட்ரைவ்லலாம் போட்டு கேட்குறாங்க உடனே பார்க்குறமேரின்னா அதெலாம் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அதெலாம் நல்ல இது பண்ணி கொடுக்குறோம் அதனால நீங்கள் வந்து ஸ்டுடியோவுக்கு வந்தாலே நீ உங்களுக்கு நாங்கள் எல்லாமே விவரமாக சொல்லிடுவோம் ஆன் ஆனால் ம் ஆ சரி வைக்கிறேன் ஆ சரி ஆ